சொல்லுங்கள் மேடம்

நம்ம இல்லை மேடம் இப்போ வந்து நம்ம லாட்டாக தான் பண்ணுவோம் மேடம் உங்களுக்கு எப்படி மேடம் வேணும் ஓகே மேடம் இருங்கள் மேடம் ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் மேடம் இப்போது சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் சரிங்க மேடம்

இல்லை எப்போயுமே நம்ம ஆர்டர் பண்ணுறதுன்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணிவிடுவாங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை மேடம் நான் நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் பண்ணலாங்களா மேடம் இல்லை உங்களுக்கு அர்ஜெண்ட்டுங்களா சரிங்க மேடம் அப்போது எது இப்போ ஆப்பிள் ஆரஞ்சு அப்புறம் கொய்யாவா மேடம் ஆப்பிள் வந்து இப்போது வந்து கிலோவே வந்து போகுதுங்ளே மேடம் இரநூறுவா போகுது மேடம் ஆமாம் மேடம் ஆப்பிள் வந்து இரநூறுவா போதுங்க கொய்யா வந்து ஆரஞ்சு வந்து நூறுரூவா போகுது மேடம் கொய்யா வந்து ஐம்பது ரூபா போகுது மேடம் இப்போ நாட்டு கொய்யா வெலை தான் ரொம்ப டிமாண்டாக இருக்குது மேடம் நான் பார்க்குறேன் மேடம் நான் பார்த்துட்டு நான் வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேடம் இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது நம்ம கஸ்டமருக்கே கரெக்ட்டாக இருக்கும் நீங்கள் புதுசாக கேட்டிருக்கிங்க நான் உங்களுக்கு பண்ணுறேன் மேடம் கண்டிப்பாக நான் வந்து பெஸ்ட் பண்ணுறேன் விலைல எதுவும் பார்கிங் இல்லை மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம்